சம்ஸ்கிருதம் அல்லது ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளால் தமிழ் மொழி எப்படி தாக்கத்திற்கு ஏன்னா இப்போ வேல்டு ஃபுல்லாக வந்து ஆங்கிலம் மொழியைதான் வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவித்திருக்காங்க நம்ம எங்கே போனாலும் சரி அந்த நாட்டோடய மொழியை பேசினாலும் பரவாயில்ல ஆனால் ஆங்கிலம் பேசினாலே போதும் அங்குள்ளவங்க புரிஞ்சிப்பாங்க அப்படினு சொல்லியிருக்காங்க ஏன்னா அது வந்து வேல்டு லாங்வேஜ் அப்படிங்குற ஒரு இது கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து கடவுளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணாலும் அதை சமஸ்கிருததான் பண்றங்களே தவிர தமிழில் பண்ணமாட்டறங்க தமிழ் வந்து எங்கே மட்டுனால் தமிழ் நாட்டில் மட்டும் தான் ஆனால் வந்து தமிழுக்குள்ள சிறப்பு வந்து யாருக்குமே தெரிகிறதே கிடையாது ஆனால் எல்லாம் அறிஞர்களும் அறிவியல் அறிஞர்கள் எல்லாருமே வந்து தமிழ் வந்து ஒரு மகத்தான ஒரு மொழி அப்படினு சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து ழ அப்படின்ற சொல்கிற அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு நாளமில்லா ஒரு சுரப்பி வந்து ஏதோ சுரப்பி ஒன்று சுரக்குது அது வந்து நம்ம உடலுக்கு வந்து நல்லது சொல்லிவிட்டு இதை வந்து எங்கே கண்டு பிடிச்சிருக்காங்கனா சீனாவில் உள்ள அறிவியல் அறிஞர்கள் கண்டு பிடிச்சிருக்காங்க ஸோ வந்து நம்ம வந்து தமிழ் வேட்ஸ் பேசும்போது நம்மளுக்கு உள்ளே வந்து நம்ம உடம்பில் உள்ளே நிறைய மாற்றம் நடக்குது அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சிறப்பு வந்து மற்ற எந்த லாங்வேஜ்லேயும் அவ்வளோவா கிடையாது சம்ஸ்கிருதம் ஆங்கிலம் எதுலேயுமே கிடையாது ஆங்கிலங்கிறது வந்து எல்லாருமே கம்பல்சரி படித்தாகணுங்குறத வந்து இன்டெரக்ட்டாக சொல்கிறாங்க ஸோ தமிழ் மொ தமிழ் நாட்டிலயே வந்து மோஸ்லி தமிழை விட இங்கிலிஷ் பேசணும் அப்படினு தான் சொல்கிறாங்க ஏன்னா இங்கிலிஷ் பேச தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் வேலை கொடுப்போம் ஏன்னா மற்றவங்க ஃபாரின் போணுனாலே இங்கிலிஷ் அவசியம் ஸோ தமிழில் விட இங்கிலிஷ் தான் அவசியமாக எல்லாருமே படிக்கணும் ஸோ அப்படினு சொல்லிவிட்டு அவங்க வந்து அதை இன்டெரக்டாக வந்து நம்மள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க